சொல்லுங்க மேம் மேம் எனக்கு டூ கேஜி கேக் வேணும் அவைளப்ளாக இருக்கா ப்ளாக் ஃபாரஸ்டு கேக் வேணும் ஸோ எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா ஆ ஓகே மேம் மேம் ஒன்றுல்ல ஹாப்பி பர்த் டே மகிழன் அப்படின்னு போட்டு ஒரு பேபி ஷவரில் பண்ணி தாங்க அப்புறம் ஒரு பர்த் டே பார்ட்டிக்கு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ஃபைவ் ஸ்டார் வேணும் மேம் சரி ஸ்னாக்ஸ் வந்து என்னென்ன மேம் இருக்குது ஆ ஓகே மேம் ஒரு வெஜ் பப்ஸு ஹண்ட்ரடும் கட்லட் ஹண்ட்ரட்டும் பேக் பண்ணி தரீங்களா மேம் ஆ பேப்பர் பிளேட்டு அதெலாம் தாங்க மேம் இல்லை மேம் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை எங்கள் வீட்டில் பங்சன் பங்சன் நடக்குது மேம் ஸோ யாரும் அது எடுத்துகிட்டு வர நாங்கள் வந்து வாங்க முடியாது ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணுறீங்களா பிப்ரவரி ஃபோர்டின் வேணும் மேம் கொஞ்சம் மார்னிங்கே பண்ணுவீங்களா மேம் ஒரு பத்து மணிக்கெலாம் எங்களுக்கு பண்ணணும் ஆ ஓகே மேம் கட்லட் மேம் ஆ ஆமாம் ஆ ஓகே மேம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் பண்ணித்தாங்க ஹோம் டெலிவரி பண்ணித்தாங்க ஆ ஓகே மேம் நான் உங்களோட ரெகுலர் கஷ்டமர் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ம் ம் ம் ஓகே மேம் ம் தேங்க் யூ மேம்